சாலையில் ஓடும்போது நல்ல ஆரோக்கியமான சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் ரொம்ப தூரம் கடந்தமாதிரி ஒரு ஃபீலும் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் உணர முடியுது நிறையப் பேர்த்தை சந்திக்கிறோம் பார்க்கிறோம் திரும்ப வரும்போது அந்த உணர்வுகள் அன்றைய நிகழ்ச்சியை நல்ல முறையாக செய்கிற மாதிரி அமைகிறது